இப்போது எனக்கு வந்து என்னென்னால் என்னோடய பைக் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபேஸர் பைக் வந்து வச்சிருக்கோம் அதை வந்து நாங்கள் எப்படி பார்த்துப்போம் அப்படின்னா வந்து அதை வந்து வீக்லி ஒன்ஸ் அது வந்து மினிமம் வந்து வாட்டர் வாஷ் நாங்கள் வீட்டிலேயே அதுக்கு வந்து நல்லா குளிப்பாட்டி அந்தமாதிரி அதைய வந்து வீட்டில் ஒரு குழந்த மாதிரிதான் பார்த்துப்போம் அந்தளவுக்கு எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறப்போ செய்கிறப்போ வண்டிக்கு எதுவும் அடிபடாமல் நம்ம பார்த்துக்கறதா இருக்கட்டும் அதுக்கு ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பண்றது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாண்ட்பாருக்கெல்லாம் வந்து கிளவுஸ் போட்டு விடுறது அதில் ஃபிளாகு கட்டி விடுறது நம்ம பைக்குக்கு நம்மளோடய ஸ்டிக்கர்ஸ் நம்மளோடய நேம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுறது அந்தமாதிரி அதுக்கும் ஒரு பேர் வச்சு அதோடய பேரயே அதுக்கு ஸ்டிக்கர் பண்ணி அந்தமாதிரி வந்து அதை ரொம்ப பேம்ப்பர் பண்ணி பார்த்துக்குணும் அதுவும் இல்லாமல் வந்து என்னென்ன ஒண்ணுன்னால் த்ரீ மன்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் வந்து அதுக்கு அந்த ஆயில் சர்வீஸ் பண்றது அந்தமாதிரி வந்து அப்புறம் வந்து டையர் எல்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கறது ஏர் செக்கப் பண்றது அதெல்லாம் நம்ம ரெகுலராக அதுக்கு வந்து மெயின்டெயின் பண்ணிக்கணும் அந்தமாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது அப்போன்னால்தான் நம்ம வெளியே எங்காவது எடுத்துட்டு போகிறோம் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அது வந்து நல்லா இருக்கும் அந்தமாதிரி வந்து நம்ம எப்படி எல்லா பைக்கை பார்த்துக்கணுமோ அந்தமாதிரி நான் வீட்டில் வந்து அதை வந்து நல்லா பார்த்துக்குவேன் இப்போது நான் வந்து ரொம்ப தூரம் போகிறேன் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படிங்கிறப்போ வந்து உண்மையாலுமே சொல்லப்போனால் பைக்கில் வந்து டயர்ட் ஆகும் யாருக்கு டயர்ட் ஆகும் அப்படின்னா வந்து பைக்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஏன்டா நம்ம அங்க போகிறோம் எதுக்குடா இப்படி போகணும் இதுக்கு நம்ம பஸ்லேயோ கார்லேயோ போனா நல்லா ஃப்ரீயாக உக்காந்துட்டு போகலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் வந்து டயர்டாக இருக்குமே ஒழிய பைக்கை லவ் பண்றவங்க டிராவலிங் ரைடிங் அதை லவ் பண்றவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி டயர்ட் ஆகறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கெல்லாம் பைக்கில் வந்து எவ்வளோ தூரம் போனாலும் டயர்ட் டயர்டாக இருக்குந்தான் பட் நான் அதை வந்து என்ன சொல்கிறது அதுக்காக வந்து பைப் பைக் மேலே வந்து ஒரு வெறுப்பு அது வந்து எனக்கு வந்ததே இல்லை இப்போது எனக்கு வந்து நான் ரொம்ப தூரம் ஒரு மூணு மணிநேரம் ஓட்டிகிட்டு போகிறேங்கிறப்ப எனக்கு ஷோல்டர் பெயின் வந்தாலும் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பைக்கில் வந்து நம்ம மலை மலை சைடு போகிறப்போது வெளியூர் சைடெலாம் போகிறப்போ வந்து பைக்கில் போகிறப்ப நிறைய ஒரு நாலஞ்சு பேர் நம்மளை பார்ப்பாங்க நம்ம ஒரு நாலஞ்சு பேரை பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு மாதிரி கெத்தாக ஒரு மாதிரி ஜாலியாக அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதனால எனக்கு அந்த ஒரு சோர்வு அதாவது அந்த டயர்டுன்னே எனக்கு அந்தளவு என்னை வந்து பாதிக்காது அதுவும் இல்லாமல் வந்து எப்படின்னா இப்போது நம்ம வந்து இப்போது ஒரு ஃபைவ் ஹார்ஸ்க்குள்ள நம்ம டிராவலிங் மாதிரி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தருக்கு மட்டும் டிரைவ் பண்ண தெரிஞ்சு நம்ம போனால் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நம்ம ரொம்ப தூரம் போகிறோம் லாங் டிராவல் பண்றோம் அதாவது டென் ஹவர்ஸ் மேலே டிராவல் பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அந்தமாதிரில்லாம் நம்ம ஜாஸ்தி வந்து டிராவல் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் பைக்கில் போ உக்காந்துட்டு ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பைக் ஓட்டத் தெரிஞ்சிருந்தால் மோஸ்ட்லி நல்லது எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்து டயர்ட் ஆகும் அப்ப்டிங்கிறப்ப ஒரு கொஞ்சம் நேரம் இவங்க கொஞ்சம் நேரம் இனி ஒருத்தர் அப்படி மாற்றி மாற்றி நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம் இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்தமாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து அப்புறம் மெயினாக வந்து ரொம்ப தூரம் போகிறோங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதுக்கு நம்ம வந்து நார்மலாக வந்து டயர்லாம் ஒழுங்காக இருக்கா காற்று இருக்கான்னு சொல்லி அதுக்கு ரெகுலர் செக்கப் பண்ணிட்டு நம்ம ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து நல்லது